நான் வந்து காலையில் ஆறு மணியில் இருந்து எட்டு மணி வரைக்கும் விவசாயத்தில் வேலை செய்வேன் நிலத்துல இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பால் கறந்து வீட்டில் ஊற்றிட்டு மற்ற வேலையை செய்ய ஆரமிப்பேன் ம பகலில் வந்து நான் வந்து வயலில் இருக்கிறது இல்லை அதே மாரி சாய்ந்திர நேரம் அதாவது மாலை நேரங்களில் வந்து அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிடுவேன் என்னென்னா வயலில் வேலை செஞ்சோங்கனா நம்ம உடல் உழைப்பே தேவையில்லை நம்ம நிறையப் பேர் இப்போலாம் பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் பண்ணுறாங்க வாக்கிங் போகிறாங்க அப்புறம் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வ வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த எக்ஸசைஸே தேவையில்லை அந்த அதன் மாதிரி நான் வந்து காலையிலேயும் சாய்ந்து மாலையிலேயும் வந்து என்னோடய பணியை வந்து வயலில் பார்ப்பேன் பகலில் மட்டும் இந்த பயிற்சி எடுக்கிற வேலையெலாம் செய்வேன்